சின்னதுலேருந்தே எங்கள் வீடு வந்து தோட்டம் பக்கத்தில் இருக்கிற வீடு தான் அந்த வீட்டில் வந்து நிறைய செடி வச்சுருப்போம் முன்னாடி அந்த செடியெல்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கு அப்போருந்தே செடிகள்ன்னால் ரொம்ப பிடிக்கும் நிறைய பூச்செடி வச்சுருந்தோம் இப்போ இங்கே எங்கள் வீட்டிலேயும் நிறைய செடியுமே மொட்டை மாடியில் வச்சுருப்போம் அப்புறம் இந்த புதினா கொத்தமல்லி இலை வச்சுருப்போம் நிறையா பூ வரதுனால் குழந்தைங்களுக்கும் யூஸ் ஆகுது சாமி போட்டோவுக்கும் யூஸ் ஆகுது கொ செடிங்கிறது வந்து நம்மளுக்கு மைண்ட் ரிலாக்ஸாகவும் இருக்கும் அந்த செடி வளர்த்ததுனால அதை பார்க்கும் போது அது வளரும் போது அதை நம்ம பார்க்குறப்பலாம் இந்தளவுக்கு வளர்ந்துருச்சி இந்தளவுக்கு வளர்ந்துருச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும் போதெலாம் நம்மளுக்கு வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் ஈவினிங் டைமில் ஒரு சின்ன வேலை செய்கிற மாதிரி இருக்கும் மார்னிங் டைமில் தண்ணி விடுற மாதிரி இருக்கும் வேறு எந்த வேலையும் இருக்காது அதில் ஆனால் அது பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்